பேர்ட் வாட்ச்சிங்கில் சில பரம்பரைகளுக்கு மூட நம்பிக்கை இருக்குது ஒரு சில பேர் பறவைகளை எச்சரிக்கை காட்டும் உருவமாக பார்க்குறாங்க ஒரு சில நேரம் ஒரே இடத்துல பறவைங்க அடிக்கடி வந்து அந்த மூட நம்பிக்கை கேக்கிறாங்க மற்ற நாட்டுலலாம் இப்படி இல்லை ஒரு சில பறவையோடய கழிவை நல்ல விஷயமாக பார்க்குறாங்க அதை ராசியாகவும் நினைக்கிறாங்க பறவை அதிகமாக கத்தினா வன்முறையாக நினைக்குறாங்க நிறைய பறவையை ராசியாகவும் நினைக்கிறாங்க மக்கள் இருக்காங்க மூட நம்பிக்கையை நெனைச்சு அதிகமாக நொந்து போனவங்களும் இருக்காங்க